படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அரசாங்க திட்டம் இருந்து உதவித்தொகை மேல்படிப்புக்கான உதவி மாணவிகளுக்கு இந்த நாஃப்கின் கொடுக்கிற அந்தமாதிரி கிராமப்புற மாணவிகளுக்கு அந்த சுகாதாரத்தைப் பேணக்கூடிய வகையில் அந்த திட்டமும் இருக்குது அப்புறம் குடும்பத்தில் முதல் பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல் அப்புறம் வேற என்னென்ன நிறையா இந்த எஸ்சி எஸ்டி அந்த ஸ்காலர்ஷிப்பும் உண்டு இதில் இன்னும் மருத்துவப் படிப்பு படிக்கிறவங்களுக்குக்கூட உண்டு மேற்படிப்புக்கான உதவித்தொகை உண்டு அப்புறம் வேலையில்லா பட்டதாரிகளுக்குனு அவங்களுக்கு வந்து மாத மாதம் ஆயிரம் அந்தமாதிரியெலாம் கொடுக்குறாங்க அப்புறம் மாணவிகள் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு அதுவும் கிடைக்குது அப்புறம் என்ன அப்புறம் கல்யாணம் அது அதெல்லாம் இதில் வராதுல்ல வேற என்ன குழந்தைகளுக்கு இதெல்லாம் உண்டு